எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்து ஒன்று முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு